கபடி நான் வந்து கபடி பற்றி பேசுகிறேன் எங்கள் ஊரில் வந்து அதிகம் வந்து சின்ன வயசு பிள்ளைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து லைக் பண்ணுறது வந்து கபடி தான் திருவிழா டைமில் பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு எல்லாம் ஊரே வந்து மாரியம்மன் கோயில்ல தான் இருக்குது நல்லா கபடி விளையாண்டு நிறையா ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதை விட்டு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து கிஃபிட்டு கு எல்லாம் க பிரைஸ் எல்லாம் நிறையா கொடுக்குறாங்க பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்கள்லருந்து சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் வந்து அது அதுக்கு அவங்க அவங்க குரூப்பு தனி தனியாக ஆரமிச்சு அதற்கு வந்து டி ஷர்ட்டு எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இந்த கபடியை விளையாடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா வெளியில இருந்து நிறைய பேர் வராங்க இங்கே இருந்து பார்த்திங்கன்னா நிறையா வெளியூருக்கெல்லாம் எங்கள் ஊர்லருந்து போய் நிறையா பேர் விளையாண்டு நல்லா வின் பண்ணிவிட்டு வராங்க இது வந்து நல்லா உடம்புக்கும் ஆக்ட்டிவ்வாக நல்லா விளையாட்றாங்க